நான் பாத்துக்கிட்டால் என்னுடைய பேங்க்ல தான் நான் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சிட்டு இருக்கேன் அது நான் அடிக்கடி எடுத்து செலவு பண்ணுறதுனால அது சரியில்லை அதனால் மீச்சுவல் ஃபண்ட்ல வந்துட்டு எல்ஐசி மூலயமா நாங்கள் பணம் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க அது பார்த்துக்கிட்டு இப்படின்னா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு இருக்குது அதை நம்ம இடையில எடுத்துகிறதுனால் எடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா இருபது வருசத்துக்கு நம்ம கழித்து எடுத்துக்கலாம்னாலும் எடுத்துகலாம் அதனால் பணம் சேவாகுது வட்டியும் கூடுது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு தேவைனால் அந்த பணத்தை வச்சிட்டு நம்ப என்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அதனால நான் பணத்தை வந்து அந்த முறையில் சேமிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் இது போஸ்ட் ஆஃபிஸ் மூலயமாவும் கொஞ்சம் பணம் என்னால் முடிஞ்சதை நான் சேமிச்சிகிட்டு இருக்கிறேன் இப்போது சீட்டு போட்டிருக்கேன் குழுவில இருக்கேன் இந்தமாதிரிலாம் பணம் சேமிச்சிட்டு இருக்கிறதுனால என்னோடய வாழ்க்கைக்கு நல்லா உறுதுணையாக இருக்குது பேங்க்லயும் பணம் போட்டு வச்சிட்டு இருக்கேன்